போக்குவரத்து அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனா இந்தியா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியா தான் வந்து உலகத்தில் அதிகமான ஒரு தரை வழி பயணம் செய்யறதுக்கான வகை வகைகள் உண்டு இங்கே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் வந்து தனியார் இத தான் பிரிஃபர் பண்ணுறாங்க அதாவது அவர்களுக்கு அது தான் பிடிச்சிருக்கு ஒரு அரசு போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடய தரம் வந்து இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அவங்க கண்டிப்பாக இந்த தரத்தெயெல்லாம் உயர்த்தி மலிவாக இருக்குது மலிவாக இருக்குது இல்லேன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தனியாரோடய பேருந்தில் போறதுக்கும் ஒரு அரசு பேருந்தில் போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு தனியார் பேருந்து நிறையா காசு வாங்குறாங்க அரசு பேருந்து ரொம்ப மலிவாக கொடுக்குறாங்க ஆனால் மலிவுன்ற பேரில் தரம் அந்த டி ஒருத்தரோட சேஃப்ட்டி குறையிதுனா அப்படி ஒரு மலிவான விலை கொடுக்குணுன்ற அவசியம் கிடையாது ஏனால் உயிரோடு பெரிய விஷயம் எதும் கிடையாது ஸோ போக்குவரத்துத்துறை இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணும் மலிவை விட சேஃப்பான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு ப பயணம் செய்யறதுக்கு தான் எல்லா பேரும் விரும்புவாங்க ஸோ இதை வந்து அரசு போக்குவரத்தை வந்து இப்போ ஓரளவுக்கு வந்துருக்காங்க மொதல் இருந்த தரத்துக்கும் இப்போ இருக்கற தரத்துக்கும் வேறு ஸ்டாண்டர்ட் மாறி இருக்குது இல்லைனு இல்லை பட் இதோடு நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்கனால் இன்னும் நல்லாயிருக்கும்